எனக்கு பிடித்த சில குழந்தைப் பருவகள் நினைவுகள் என்னன்னு பார்த்தீங்கனா நிறைய இருக்குது அதில் முக்கியமானது வந்துன்னு பார்த்தீங்கனா சின்ன வயசில் நாங்ள்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பம்பரம் விளையாடுவோம் அப்புறம் பம்பரம் விளையாடும் போது யாரோடய கட்டையாவது ஒடைஞ்சிச்சுன்னா அது அதுக்கு வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் எல்லோரும் போய் அவங்களுக்கு புதுசாக ஒரு பம்பரம் வாங்கிக் கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு வந்து எங்கள்கூட விளையாட சொல்லுவோம் அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாங்களும் சந்தோஷப்படுவோம் நாங்கள் எல்லோருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம் யாரும் வந்து விட்டுக்கொடுத்துக்க மாட்டோம் அப்புறம் வந்து புளியமரம் இந்தமாதிரி நிறைய மரங்களில் பார்த்தீங்கனா வீட்டில் வந்து அம்மாவுடைய சேலையை எடுத்துட்டு போய் ஊஞ்சல் கட்டி அதில் ஊஞ்சலாடுவோம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து ஆட்டி விடுவாங்க அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்தமாதிரி ஸ்கூல்லேலாம் வந்து விளையாட சொன்னாங்கன்னால் ஒரு க்ளாசில் முப்பது பேர் இருப்போம் நாங்கள் முப்பது பேருமே ஒன்றாதான் விளையாடுவோம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம்